பாத்திரங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்த எல்லாம் எடுத்து சிங் தொட்டியில் போட்டுட்டு எண்ணய் பாத்திரம் தனியாக நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் தனியாக பிரிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் யூ நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு விம் ஜெல் அந்த லிக்விட் யூஸ் பண்ணி கழுவிக்கலாம் அதுக்கு அப்புறமேட்டு எண்ணய் சம்பந்த செஞ்ச பாத்திரத்தை எல்லாம் கழுவ வந்து செங்கல் பொடி இல்லைனா சாம்பல் பொடி புளி இது எல்லாம் சேர்த்து கழுவறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைனா அந்த எண்ணய் போறதுக்கு தனியாக லிக்விடு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்லை அதை யூஸ் பண்ணி கூட பாத்திரம் எல்லாம் கழுவலாம் அப்படி கழுவினாதான் எண்ணய் பசை எல்லாம் போகும் அந்தமாதிரி யூஸ் பண்ணி கூட நம்ம பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடித்திடலாம்